கார் ஒன்று எடுத்திருந்தேங்க அந்த கார் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னால் நாங்கள் ஃபேமிலியோடு டூர் போகணும் வெளியில் போகணும் இந்த மாதிரி காரணத்துக்காக தான் எடுத்தோம் அதில் திடீர்னு நாங்கள் போயிட்டுருக்கும் போது சாலையில் போயிகிட்டே இருந்தோம் அப்போ திடீர்னு பஞ்சர் ஆகிடுச்சு சரி பஞ்சர் ஆகிடுச்சே பஞ்சர் ஒட்டிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அரை மணிநேரம் கடையை தேடி தேடி பார்த்தோம் கடை எங்கேயுமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சிங்க ஒன் ஹவர் கடையில் தேடி பஞ்சர் கடையை தேடி பஞ்சர் ஒட்டிகிட்டு திரும்பவும் வண்டி எடுத்துட்டு போனோம் ஒரு பத்து கிலோமீட்டர் கூட போயிருக்காது மறுபடியும் பஞ்சர் ஆகிடுச்சு அவங்க கடைகாரர்கள்கிட்ட கேட்டால் பழைய டயரு ரொம்ப மோசமாக இருக்குது டயரையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி நாங்கள் ஃபேமிலியாக வெளியில் வந்துவிட்டோமே டயரை மாற்றணும் சரி மாற்றி தான் ஆகணும் மாற்றலனா வண்டி ஓட்ட முடியாது அதிக தூரம் நாங்கள் போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு டயரை மாற்றிட்டோம் அதுக்கு அதிகமாக செலவாச்சு சரி டயரை மாற்றிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பெட்ரோல் பெட்ரோல் அடித்துட்டு பெட்ரோல் ரொம்ப குடிக்கிறது பத்து கிலோமீட்டர் தான் போகுது வண்டி பத்து கிலோமீட்டருக்கு மேல் போகவே இல்லை பெட்ரோல் காஸ்ட்டும் அதிகம் டயர் காஸ்ட் பெட்ரோல் காஸ்ட் அதே மாதிரி சீட்டு நம்ம உட்காந்துட்டு போகிற சீட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது சீட்டில் ஒரு ஏழு பேர் உட்கார வேண்டிய சீட்டில் நாலு பேர் தான் உட்கார முடியுது பாக்கி சீட்டெலாம் ரொம்ப கிழிஞ்சிருக்குது ரொம்ப படுமோசமாக இருக்குது ஹார்னும் அதே மாதிரி வேலை செய்யலை அடிக்கடி ஹார்ன் அடிக்க மாட்டேன்னுடுச்சு போய்விட்டு நாங்கள் திரும்ப நைட்டு வரும் போது நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் சரியாக எரிய மாட்டேன்னுடுச்சு அதை ஒருக்க நைட்டில் கடையில் தேடி அந்த லைட் பல்பை மாற்றிட்டு அதுக்குப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்